எனக்கு வந்து இண்டோரு கேம்ஸில் வந்து லூடோ ஸ்நேக் அண்ட் லேடர்ஸு செஸ்ஸு இது கேரம்மு இது மூணுமே ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் வே வே அவுட்டோர் கேம்ஸில் வந்து கண்ணாம்பூச்சி கபடி அப்புறோம் டென்னிஸ்ஸு அப்புறம் பேட்மிட்டன்னு கொக்கோ வாலிபால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்